அவங்க புதுசாக ஊரிலேருந்து வரும் போது வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் கேட்டதுக்கு அப்புறோம் அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றிருந்தாலும் நீங்கள் அவங்க சும்மா ஒரு அரை குறையா ட்ரெஸ்ஸு போட்டுருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரெஸ் இப்படி போடாதீங்க நாங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க இப்படி தான் வே சேரீ தான் கட்டுவோம் இல்லைன்னா எங்களை ஊர்ப்படியாக பேசுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் அப்படி இருப்போம் நாங்கள் அவங்க சொன்னாலும் சரி நாங்கள் இப்படிலாம் இருக்குது போய் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் எப்படி நீட்டாக இருக்கணுமோ இருங்க அது மாரி எங்கூட அப்படி இருக்கணுமா பஸ்ஸில் போகணுன்னாலும் போவோம் ஆனால் எப்படி டிக்கெட் எடுக்கணும் எப்படி இது பெண்கள் அப்படின்னு எழுதிருப்பாங்க அதில் தான் நம்ம உட்காரணும் அப்புறோம் ஒன்றா சாப்பிடணும் ஒன்றா சாப்பிடணும் தரையில் உட்கார்ந்து தான் சாப்பிடணும் அப்படி நான் சொல்லுவேன் தரையில் உட்கார்ந்து சாப்பிடணும் எங்கே எதாக கட்டுப்பாடு அப்படி இந்த நாங்கள் அவங்க வீட்டில் பாத்ரூமெலாம் கிடையாது ஆற்றுல குளிக்கணும் அது மாரி நைட்டியோடு குளிச்சாலும் குளிக்கலாம் இல்லைன்னா பா இது கட்டிகிட்டு குளிக்கனாலும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பாவடை கட்டிகிட்டு தான் குளிக்கணும் அப்படின்னு சிலவங்க ஆற்றுல போய் அப்படியே பாவாடயோடு கட்டி குளிக்கிறாங்க அதுவும் குளிக்கவே கூடாது நைட்டி போட்டு குளிச்சாலும் பரவாயில்லை இன்றைக்கி எனக்கு தேய்க்கெல்லாம் பரவாயில்லை மறுநாள் இங்கே வந்து வீட்டில் வந்து உடம்பை அலசிக்கலாம் நல்லா தேய்ச்சி குளிச்சிக்கலாம் அப்படின் நினச்சி நீட்டாக இருந்துக்கிடணும்